விவசாயத்தை பற்றி பேசணும்னால் அந்த காலத்தில் இருக்கிற விவசாயம் மாதிரி இந்த காலத்தில் இல்லை அந்த காலத்தில் மாடு ஏர் ஓட்டி நல்லா தண்ணி எல்லாம் தண்ணி வசதி மழைங்கெல்லாம் நல்ல நிறைய பெ பெய்யும் அதில் விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயிகளுக்கு நல்ல இதாக இருந்தது ஆனால் இந்த காலத்தில் விவசா அந்த காலத்திலலாம் மாடு வச்சு தான் ஏர் ஓட்டி எல்லாம் விவசாயம் பண்ணுவாங்கள் இந்த காலத்தில் மிஷினுங்கள் டிராக்ட்ருங்க அந்த மாதிரிலாம் வந்ததனால அதில் தான் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அதனால விவசாயம்ன்றது மறைஞ்சிப் போச்சு அந்த காலத்து விவசாயம் மாதிரி இந்த காலத்தில் இல்லை ஆனால் அரிசி வந்து அந்த விவசாயம் பண்ணி சாப்பிட்ற அந்த அரிசியோட சக்தி வந்து அது ரொம்ப உடம்புக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இந்த காலத்தில் எங்கேயோ ஒன்று தான் அந்த இடங்கள்லாம் வந்து விவசாயம் பண்ணுற இடம்லாம் வந்து வீடாக ஃபேக்ட்ரியாக இதாக எல்லாமே மாத்திட்டாங்கள் அதில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் அதுக்குன்னே ஒதக் ஒதுக்க மாட்டேன்றாங்கள் யாரும் அவ்வளோவா பண்ணுறதில்ல அங்கங்கே பண்ணுறாங்க விவசாயம் விவசாயத்தை நல்லா வந்து மெ மென்மேலும் மேம்படுத்தணும் எல்லா இடத்துலையும் விவசாயம் பண்ணுறதுக்கு அரசும் உதவணும் விவசாயம் நல்லா வளர்ச்சி அடையணும் அதுதான் எங்கள் கோரிக்கை